தமிழ்நாட்டில் எண்பது சதவீதத்துக்கும் மேலே தான் மக்கள் வந்து எழுத்தறிவு கொண்டர்வர்களாக இருக்குறாங்க இந்தியாவில பார்க்கும் பொழுது மற்ற நாடுகளோட நம்ப இப்போ கம்ப்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியா வந்து எஜிகேஷனில் வந்து நல்ல ஒரு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டுருக்காங்க எல்லா மக்களும் எழுத்தறிவோட இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து படிக்கணும் மற்ற நாடுகள் மாரி நம்பளும் வந்து கல்வியில வந்து ரொம்ப முன்னாடி நிற்கணும் சொல்லிவிட்டு இந்தியாவில் வந்து இப்போ கல்விக்காக எல்லா ஃபெஷிலிட்டிசும் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதனால எல்லா மக்களும் வந்து படிச்சிகிட்டே தான் வந்துட்டுருக்காங்க